எனக்கு வந்து பார்த்திங்கனா நடிகர் ராகவா லாரன்ஸ் அவங்களை வந்துட்டு நேரில் பார்க்கணும் அப்டினு ஒரு ஆசை ஏன் அப்டினு கேட்டீங்கனா அவர் வந்துட்டு அவரோடய டான்ஸ் வந்து எனக்கு புடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு அவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் டிரஸ்ட் வச்சு நடத்திட்டுருக்கார் ஒரு நடிகராக இருந்துட்டு அவர் இதெல்லாம் பண்ணனு அப்டின்ற அவசியம் இல்லை பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் டிரஸ்ட் வச்சுருக்காரு நிறைய பாதிக்கபட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றார் ஊனமுற்றோர் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்றார் அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவில் கட்டிருக்காங்க அப்டின்ரமாதிரில்லா நான் நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன் இந்த விஷயம்லா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சுது அவர் பண்ணுறது அதுக்கு அப்றோம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் அவர் வந்துட்டு அந்த அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய இது வந்து அதிகமாயிட்டே போச்சு அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நூத்தம்பதுக்கும் மேல வந்துட்டு அவங்கள்ட அவர் வந்து அவர் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதாக ஒரு ஃபங்ஷன் எதோ ஒன்னு நடக்கிறப்ப ஸ்டேஜ் ஏறி அவங்களை பெர்ஃபாமன்ஸ் பண்ண வைக்கிறாரு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்க்கறோ அவங்க எந்த மாறி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்டின்ற வந்து பாக்கறோ ஸ்டேஜில் ஏறி ஒவ்வொரு ஊனமுற்றோரும் வந்து அந்த ஸ்டேஜில் ஏறி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவர் இந்தமாதிரில்லா அவங்க வந்து எல்லாத்திமே அவர் ஹெல்ப் பண்றார் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுது அவர் இந்தமாதிரி பண்ணுறது அவர் கூட அவர நான் நேரில் மீட் பண்ணிணேன் அப்டினா நான் வந்து என்ன கேட்பேன் அப்டினு பார்த்திங்கன்னா அவருகூட சேர்ந்து நானும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்டின்ற ஒரு சான்ஸ் கிடச்சா நானும் உங்களோடு சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படினு கேட்பேன் ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்டின்ற ஒரு ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்குல்லையா அது வந்து வேணும் இதுதான் வந்துட்டு ஒரு மெய்னான ரீஸன் நான் வந்து ஏன் அவரை நேரில் பார்த்து பார்க்கணும் அப்படினு நினைக்குறது இப்போ அவர் டிரஸ்ட் வச்சு நடத்துனாலும் அவங்களை அவங்களை பார்த்துக்குறோ அதோட இருந்துடலாம் ஆனால் அவங்களோடய திறமையை வெளிக்கொண்டு வரணும் அவங்களை படிக்க வைக்கணும் அப்படினு நினைக்குறாரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுருந்துது அவர் பண்ணுறது